தோட்டத்துக்கு நாங்கள் வந்து டேக்ட்ரி வைச்சிருக்கோங்க அப்புறம் வந்து அதில் அதே வந்து ஏறு உழுது உழுதுட்டு போகிற மாதிரியும் வைச்சிருக்கோம் வெதைச்சிட்டு போகிற மாதிரியும் இருக்கு வெதைச்சிட்டு அந்த சேறு கலக்கிற மாதிரி அது ஒரு மிஷின் வைச்சிருக்குறோம் அப்புறம் அந்த அதே வந்து கலக்கிட்டே போகும் சேறு கலக்கி நெல் வயல் வைக்கிறக்காக சேறு கலக்குவோம் நாம் அது கலக்கும்போது ஒரு ஆள் அது மேலே ஏறி உட்காந்துட்டா அது கலக்கிட்டு அப்படியே சேறு அதாவது திருப்பி திருப்பி போட்டுட்டே போகும் அந்த மண் அந்த சேறு எல்லாம் இது கலக்கி இது பண்ணிட்டு போகும் அப்புறம் வந்து கரும்பு வெட்டுறதுக்கு மிஷின் வைச்சிருக்குறோம் அப்புறம் வந்து இந்த இது டேக்ட்ர்ல வந்து இது வெதைச்சிட்டு போகிற மாதிரிதான் வெதைச்சிட்டு போகிற மாதிரி வைச்சிருக்கோம் ஆனால் கலம் ஒரு இன்ஞ்சுக்கு கீழே இருக்கிற ரெண்டு ஒரு அடிக்கு கீழே இருக்கிற அதாவது அந்த விழுது வேர் விழுது இருந்தாலுங்கூட புல் விழுது புல் விழுது இருந்தாலுங்கூட அதை வெட்டி அதை எடுத்துடும் ஆனால் நல்லா சுத்தமாக பூமியை வைச்சிக்க இந்தமாதிரி மிஷினுங்கள் தான் நாங்கள்லாம் வைச்சிருக்கோம்